நான் அதிகமாக எழுத விரும்புகிற விஷியம் என்னென்னா ஸ்ரீராமஜெயம் எழுதுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் நான் எப் எப்போல்லாம் என்னெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறனோ அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ரீராமஜெயம் அந்த மாதிரின் சொல்லி எழுதுவேன் அது எழுதுனா எனக்கு என்னமோ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நான் சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னான்னா விவசாயம் விவசாயத்தை வந்து நம்ம வந்து இன்னி வந்து நம்ம முயற்சி பண்ணி இன்னி நம்ம மேலே மேலே ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகணும் விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தக்காளி இப்போ பார்த்துருப்பீங்க நூற்றிம்பதுருவாயிலந்து நூறுவாயில இருந்து அந்த மாதிரி ரேட்டுக்கு எல்லாம் போணுது இது தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா அது பெருசுன்னு சொல்லி பேசுனா அவ்வளோ தூரம் பேசி இருக்காங்க என்ன அந்த விவசாயிங்களை வந்து மேம்படுத்தணும் சாப்பாடுக்கு அன்றாட மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டப்படாத இருக்கிற நிலாம வரணும் அப்படின்னா விவசாயம் விவசாயம் விவசாயம்